எங்கள் பகுதியில் இருக்குது ஒகேனக்கல் இருக்குது தீர்த்த மலை இருக்குது வத்தல் மலை இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கனா போகணுன்னு நினைச்சா சுற்றுலாத்தலம் போகணுன்னு நினைச்சா இங்கெல்லாம் இருந்து கிளம்புவாங்க செலவே இல்லாமல் குறைஞ்ச பணத்தில் போய்விட்டு வருவாங்க குழந்தைங்களும் அந்த இடத்தை எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் ஒகேனக்கல்லேலாம் இந்த நீர்வீழ்ச்சி ஐந்தருவி இதெல்லாம் பார்க்குறதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க